வாழ்க்கையில் அதிகமாக மதிக்கின்ற ஒரு விஷயம் அப்படினா வீட்டில் சொல்லுறவங்களோட பேச்சை கேட்குறது இந்த மாதிரி நம்ம அவங்கள் சொல்லுகிறத செய்கிறப்போ நம்ம வந்து நம்ம நேர்மையான வழியில் இருக்கலாம் எப்போவுமே நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்ம நல்லதுக்காக மட்டும் தான் சொல்லுவாங்க அந்த விசியத்தை நம்ம மதித்து அவங்க சொல்லுகிறத நம்ம செய்கிறப்போ நமக்கு வந்து எதிர்காலத்தில் நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நம்ம செய்கிறது தான் நமக்கு கிடைக்கும் திரும்ப அதனால் நம்ம ஒவ்வொருத்தங்கள மதிக்கிறப்போ நம்ம ஒருத்தங்கள மதிச்சால் மட்டும் தான் நான் நம்மள வந்து ஒருத்தர் மதிப்பாங்கள் நம்ம மதிக்கிறத பார்த்து தான் அவங்க நம்மள வந்து ஒரு இடத்தில் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கள் இந்த பொண்ணு இந்த மாதிரி தான் இந்த பையன் இப்படி தான் நம்ம பேசுகிறத வச்சோ நாம் மதிக்கிறத வச்சோ நம்ம நம்மளோடய ஒவ்வொரு விஷயத்தையும் புரிஞ்சிக்கிட்டு எதிரில் இருக்கிறவங்க நம்மள நம்ம எப்படி பட்டவங்கனு கணிக்கிறாங்க அப்படினா நம்ம மதிக்கணும் மற்றவங்கள மதிச்சால் நம்ம வந்து நம்மள வந்து மற்றவங்க மதிப்பாங்கள் இந்த மாதிரி நம்ம மதிக்கிறதுனால நம்ம ஒரு நம்ம குழந்தையோ நம்ம யாராது பெரியவங்களோ யாராது ஒருத்தவங்க வந்து நம்ம வந்து இப்படிலாம் இருக்கோம் அப்படினு ஒரு சின்ன பிள்ளைகிட்ட சொன்னோனா அப்போது தான் அந்த குழந்தை நம்மள மதிக்கும் நான் மதிக்கிறதுனா அது எங்கள் அம்மா அப்பாவோடய பேச்சு எங்கள் நான் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்லுகிற பேச்சைலாம் நான் மதிக்கிறேன்